ஸ்விக்கி காரங்ககிட்ட என்ன கேட்பேன் ஏற்கனவே நான் வந்து கூப்பன் அந்த மாதிரி வச்சுருந்தனா அடுத்தவங்க வந்து வரும் போது வந்துட்டு இந்த மாதிரி ஏன்கிட்ட ஒரு கூப்பன் இருக்குது அதை வந்து நான் வந்து ரீடைம் பண்ணிக்கலாமா ஏன்னா நம்ம அந்த மாதிரி ரீடைம் பண்ணும் போது தான் நமக்கு எக்ஸ்ட்றா வந்து அடுத்த இதெலலாம் கூப்பன் கிடைக்கும் அதுக்கப்பறம் நம்ம ரேட்டிங் அவங்களுக்கு போடுவோல அதை வச்சும் நமக்கு கூப்பன் கிடைக்கும் அதுக்கப்பறம் நம்ம அடிக்கடி அவங்குளுக்கு ஆட்ரு பண்ணுவோல அதை வச்சும் நமக்கு வந்து கூப்பன் கிடைக்கும் அது வந்துட்டு இன்னும் நமக்கு அடிஷ்னலாக வந்து எதாவது வேணுனா அடுத்த ஆட்ரில் வந்துட்டு அந்த கூப்பனை வந்து ரீடைம் பண்ணுனா நம்ம இந்த ஆட்ரு வந்துட்டு கொஞ்சம் வந்து அவங்க வந்து கூப்பன் வந்து ஓரளவுக்கு மேல பண்ணிருந்தால் தான தருவாங்க அப்போ அதிகமாக வந்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கூப்பன் வந்து வாங்குகிற அளவுக்கு ஆட்ரு பண்ணியிருக்குணும் அதுக்கப்பறம் அந்த கூப்பன் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்